இப்போது ஃப்ரிஜ்ஜில் வந்து வார கணக்காக மாவாட்டி வைக்கிறோம் அது வந்து மாவு ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுக்கிலாம்பா அதுக்கு மிச்சம் வைச்சிங்கனா அது நம்ம உடம்புக்குதான் கேடு அதை நம்ம அந்த மாவை நம்ம சுட்டு சாப்பிட்டோம்னா இட்லியோ தோசையோ எது செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்குதான் கேடு அது ஒரு மாதிரி புளித்த வாசனை மாதிரி வருது இல்லைங்களா அதுக்கு அப்புறம் காய்ங்கல்லாம் பார்த்திங்ன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிகிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுறதுதான் நல்லது அதுவும் ஒரு ரெண்டு நாள் வச்சிக்கலாம் அதுக்கு மீறி நம்ம வைத்தோம்னா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்குறது இல்லை டேஸ்ட்டு இல்லாத மாதிரி இருக்கு தண்ணீர் வந்து ஃப்ரிஜ்ஜில் வச்சு நம்ம குடிக்க கூடாது நம்ளுடய தொண்டையில் அதுதான் பிரச்சனை ஆரம்மிக்கிது அப்போதான் சளி கட்டுறது நெஞ்சி சளி அந்தமாதிரி பிராப்ளம்லாம் ஐஸ் தண்ணீர் உடனே வெயில் எல்லாம் போய்விட்டு வந்து உடனே தண்ணீர் குடித்தோம்னா ஜில்லுனு என்ன ஆகும் நம்ம உடம்பு உடனே பாதிப்பு அடையிது அதுனாலேயும் நமக்கு ஒரு பிரச்சனை தான் அதேமாதிரி பால் வாங்கி காய காய வச்சு ஆற வச்சு வைங்க பாருங்க நல்லாயிருக்கும் இதுவே பச்சை பாலை வாங்கிகிட்டு வந்து ஃப்ரிஜ்ஜில் வைச்சிங்கனா அது ஒரு மாதிரி வாசனையாக நல்லா இருக்கிறதுல்ல அந்த பால் காய வச்சு திரும்பவும் நம்ம குடித்தோம்னா அதனால ஃப்ரிஜ்ஜால் நமக்கு தீமைகள் இருக்குது அதுக்கு அப்றம்

கடைசியில் அவங்க பெருசாக பெருசாக கண்ணுக்கு கண்ணாடி போடுகிற நிலமைதான் வரும் கண் பார்வை குறையும் இல்லைங்களா இதாலே அவங்க மூளையும் பாதிப்பு அடையும் அது ஒரு அது ஒரு விதமான பைத்தியம் மாதிரி மொபைல் கொடுத்தா மட்டும் தான் என்னால் எல்லாம் முடியும் இல்லைனா எந்த வேலையும் என்னால் முடியாதுன்ற ஒரு அடிக்ட்டாகிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு மொபைல் ஃபோனை அனைவரும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது என்னென்னா என்ன பேசுகிறதுக்கு மட்டும் வச்சு அதை மட்டும் பார்த்திங்ன்னா ரொம்ப சந்தோஷம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை